இந்தியாவில் புகழ்பெற்ற மன்னர்கள் யார் யாருன்னால் சேரன் சோழன் பாண்டியன் இவங்கள பற்றி பார்க்கணுன்னா சேரன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் சில பகுதியை ஆண்டுருக்கார் இவரோட கொடி பார்த்தோம்னா வில் கொடி வந்து வச்சிருப்பார் சோழன் பார்த்தீங்கன்னா தஞ்சையில் சில பகுதி வந்து ஆண்டுருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா புலிக்கொடி வந்து சின்னமாக வந்து வச்சிருப்பார் பாண்டியன் பார்த்தீங்கன்னா மதுரை பகுதி வந்து ஆண்டுருக்கார் இவர் பார்த்தோன்னா மீன் அப்படிங்கிறதை வந்து கொடியை வந்து வச்சிருப்பார் இவங்கள பற்றி சுவாரசியமாக ஒரு கதை சொல்லணும்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி சொல்லலாம் இவர் வந்து மதுரை பகுதி வந்து ஆண்டுட்டுருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா கோவலன் கண்ணகி பார்த்தீங்கன்னா பஞ்சம் பிழைக்கறதுக்காக வந்து மதுரை நகரை நோக்கி வந்து போவாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணகி என்ன சொல்லுவாள்னா இந்த கால்ல இருக்கிற சிலம்பம் வந்து விற்று நான் வந்து வியாபாரம் பண்ணலாம் வணிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள் க கோவலனும் சரின்ட்டு அந்த காலுலருக்கிற சிலம்பம் கொண்டு போய் விற்கலான்னுட்டு போவான் அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனோட மனைவியோட கால் சிலம்பம் வந்து காணாமல் போய்டுச்சுன்னு சொல்லுவாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா கோவலன்கிட்ட வந்து இருக்கிற சிலம்பம் வந்து என்ன நினச்சுக்குவாங்கன்னா ஓ இது வந்து நெடுஞ்செழியனோட வந்து அவங்க மனைவியோட கால் சிலம்புன்னு நினச்சுட்டு என்ன பண்ணிருவாங்கன்னால் கோவலனை வந்து கொன்றுவாங்கள் அதுக்கு வந்து கண்ணகி வந்து என்ன பண்ணுவானால் பாண்டியன் நெடுஞ்செழியன்கிட்ட வந்து நீதி கேட்கப் போவாள் அப்போ வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் பார்த்தோன்னா நீ அவன் பண்ண தப்பை வந்து உணர்ந்துடுவான் உணர்ந்துட்டு நான் வந்து தவறான நீதியை வந்து அளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்னா அந்த இதிலயே வந்து அவன் செத்துடுவான் அதுக்கப்புறம் பாண்டியன் நெடுஞ்செழியன் செத்தங்காட்டியும் என்ன பண்ணுவான் அவனோடய மனைவி வந்து செத்துடுவா